சுதந்திரத்தில் நான் விரும்பின தலைவர்கள் வந்துட்டு நிறய பேர் எல்லோருமே எல்லாரைமே நெனைச்சி நான் பெருமைப்படுறேன் ரொம்ப ப்ரவுடாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் அதெல்லாம் நம்மளுக்கு சுதந்திரத்தை வாங்கிக் கொடுத்து இறந்தவங்கள்ன்னு இறந்த தலைவர்கள் நெறைய பேர் இருக்காங்க ஃபார் எக்ஸ்சாம்பிள் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக காந்திஜியை சொல்லலாம் அவர் நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டார் காமராசர் ஃபார் எக்ஸ்சாம்பிள் எல்லா தலைவரும் சொல்லலாம் அவங்கள்லாம் நம்மளுக்காக சுதந்திரம் வாங்கிக் கொடுக்க ரொம்ப போராடியவர்கள் இன்னொன்று உப்பு சத்தியாகிரகம்ன்ற ஒரு நடந்தது இல்லைங்களா சில பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதெல்லாம் வந்துட்டு இந்தமாதிரி சில விதி தலைவர்கள் விதி விலக்குகளுக்கான தலைவர்களைப் பற்றி நிறையவே சொல்லலாம் நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா கஷ்டப்பட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க கண்டிப்பாக நம்ம நெனைச்சி ரொம்ப ப்ரவுடாக ஃபீல் பண்ணுறேன் அந்த தலைவர்களை வந்துட்டு எந்த ஜென்ரேஷனும் மறந்துடவே கூடாது அப்படின்றதுதான் என்னோட எல்லோருமே எல்லோருமே ரொம்ப ப்ரவுடாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் அதுதான் சுதந்திரத்துக்காக போராடின எல்லாத் தலைவர்களும் என்னோட லைஃப்பில் இல்லாமல் இந்தியாவோட வரலாறுக்குத்தெரிஞ்ச எல்லோருமே நான் ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு உணர்வு